நான் வந்து என் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள சேருக்குடியில் இருக்கற ஒரு பூங்காவுக்கு என் நாயை கூட்டிக்கிட்டு நான் வந்து மாலை நேரத்தில் வாக்கிங் போனேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள குப்பைத் தொட்டியில் வந்து நிறையா குப்பைகள் சேர்ந்துருச்சி இந்த நாய்க்குட்டிங்களெலாம் சேர்ந்து அதை அங்கேயும் இங்கேயும் கலைச்சி விளையாண்டுகிட்டிருக்கு இதனால வந்து பார்த்தீங்கன்னா அக்கம்பக்கத்தில் உள்ள கொழந்தைங்க அதுக்கு பக்கத்திலயே ஒரு ஸ்கூலிருக்கு அந்தக் குப்பையில் உள்ள கழிவுனால வந்து பார்த்தீங்கன்னா கொசுக்கள் உக்காந்து டெங்கு மலேரியா இந்த மாதிரியான காய்ச்சல் வரத்துக்கான நிறையா அறிகுறி இருக்குது தயவுசெய்து வந்து சுத்தம் செய்யணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வர வாடைகள் வந்து அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களுக்கு அதோடைய வாடைப் பிடிக்கல ரொம்ப சிரமப்பட்றாங்க கொழந்தைங்கள வச்சுக்கிட்டு ரெண்டாவது அந்த அங்கே உள்ள இந்தக் கழிவு பொருள்களெலாம் வந்து காற்றடிக்கும் போது பறக்குது பறந்து வந்து பக்கத்தில் வீட்டில் விழுகுது ஸ்கூலுக்குள்ளே விழுந்துருது ரோட்டில் போகிறவங்க மேலே வந்து அடிக்குது அதனால வந்து இந்தக் குப்பையை வந்து எவ்வளோ சீக்கிரமாக க்ளியர் பண்ண முடியுமோ க்ளியர் பண்ணணும்